நான் எப்பையும் என் குடும்பத்தோட தான் நிறைய சுற்றுலா போவேன் எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு பேர் சின்னவங்க பெரியவங்கன்னு நாங்கள் அப்படி ரீசன்ட்டாக போனது தான் ஊட்டி ஒ கார்ல தான் போனோம் அக்காரில் போகும்போது காரில் பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரையும் அதற்கப்பறம் ஒருத்தொருத்தவங்க கலாச்சிக்கிட்டு அப்டி தான் என்ஜாய் பண்ணிவிட்டு தான் நாங்கள் ஊட்டிக்கும் போனோம் அதுவும் மலையை சுற்றிக்கிட்டு அந்த கார் போகும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தோம் ஊட்டிலேயே வந்து மலர் கண்காட்சிப்போ நாங்கள் போன டைம் வந்து மலர் கண்காட்சிப் போட்டுருந்தாங்க அங்கே போயிருந்தோம் அந்த எல்லாம் அந்த பூவு பூ வச்சு டெக்கரேட் பண்ணிருந்தாங்க பொம்மை மாதிரி தாஜ்மஹால் மாதிரி அந்த மாரி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு கலர்லையும் ஒவ்வொரு டிஃப்ரென்டான இதுவாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதற்கப்பறம் அந்த ஊட்டில சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போனோம் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போய் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டோம் டீ தூள்லாம் வாங்கின்னு வந்தோம் அங்கே போயிட்டு இதே மாரி அங்கே இப்போ ஊட்டில பார்த்தீங்கன்னா சில நீர்விழ்ச்சிலாம் இருந்துது அதெல்லாம் பார்த்தோம் அதுவும் நல்லா பார்க்கவே அழகாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போனோம் ராமேஸ்வரத்தில் வந்து பாம்பன் பாலம்னு இருக்கு அந்த பாம்பன் பாலத்தில் நாங்கப் போகற டைம்மில் ட்ரெயின் போச்சு அந்த ட்ரா அந்த கடல் நடுவில் அந்த ட்ரெயின் போகறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே அதற்கப்பறம் அதை பார்த்துட்டு அதற்கப்பறம் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அடுத் கோயிலுக்கு போனோம் அங்கே ராமேஸ்வரத்துல கோயிலுக்கு போனோம் அங்கே கடலில் குளிச்சிவிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அப்புறம் வந்தோம் அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி போனோம் அங்கே வந்து கால்லே சன்ரைஸ் பாக்கறது தான அங்கே பெரிய இதுவே ஹைலைட்டு அதனால் கால்லே விடியகாத்தால நாங்கள் சீக்கிரமாகவே போயிவிட்டோம் அங்கே சன்ரைஸ் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு அந்த சன்ரைஸு அந்த சன்ரைஸ் கூட நின்று அது ஏறும் ஸ்பாண்டிஸ் நம்ம பக்கத்தில் இருக்கமேரி ஒரு ஃபோட்டோவும் எடுத்தோம் அந்த கடலில் கன்னியாகுமாரியில கடல் பார்த்தீங்கன்னா அந்த தரையோட தரையாகவே அந்த கடல் தண்ணி இருக்கு அதில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒருத்த ஒருத்தவங்க இழுத்துப்போட்டு அடிச்சிக்கின்னு அப்படி என்ஜாய் பண்ணி குளிச்சோம் அந்த கடல்லேயே குளிச்சிவிட்டு அதற்கப்பறம் அங்கே கடையலாம் வந்து சுற்றிப் பார்த்துட்டு அந்த திருவள்ளுவர் சிலையெல்லாம் பார்த்துட்டு அதற்கப்பறம் வந்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குற்றாலம் போயிருந்தோம் குற்றாலத்தில் வந்து அங்கே அருவில தான் தண்ணி அந்த மேலருந்துதான் தண்ணி வரும் அந்த தண்ணியை குளிக்கும்போது அது வந்து ஃபோர்ஸாக தலையில் அடிக்கும்போது ஒரு மாரி இருக்கு இருந்தாலும் அது ஒரு ஜாலியாக இருந்துது அந்த மலையிலேருந்து வர தண்ணியில குளிக்கறதுக்கு இதே மேரி அங்கே நாலு ஃபால்ஸு இருக்கு அந்த ஃபால்ஸுல எல்லா ஃபால்ஸுலயும் போய் குளிச்சிவிட்டு வந்தோம் அந்த குற்றாலத்தில் அதுக்கு என்னதான் இருந்தாலும் நம்ப தனியாக போறத விட அந்த ஒரு நம்ப குடும்பத்தோடையோ ஒருஃப்ரெண்ட்ஸோட போகும்போது தான் அந்த ஒரு ஒரு ஹாப்பியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கு ஒரு ஏதோ ஒரு டூர் போன ஒரு இதுவே ஃபுல்ஃபில் ஆன மேரி இருக்கு இ இதுக்காக நாங்கள் அடிக்கடிக்கி டூர் போவோம் அதுவும் குடும்பத்தோட என்ஜாய் பண்ணிகிட்டு போவோம்